நான் இப்போ ஒரு புது ஆண்ட்ராய்ட் மொபைல் நான் வாங்கியிருந்தேன் ஸோ அது வந்துட்டு எனக்கு ரொம்ப யூஸ் ஃபுல்லாயிருக்கு இதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து பட்டன் செல் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் அதனால வந்துட்டு நம்ம இப்போது உள்ள மொபைல் ஃபோன் மாதிரி அதை யூஸ் பண்ண முடியாது ஜஸ்ட் கால்குலேட்டர் அண்ட் எஃப்எம் இந்த மாதிரிதான் கேட்க முடியும் ஆனால் நம்ம இந்த ஆண்ட்ராய்ட் மொபைலை வந்துட்டு நம்ம டிவி பார்க்கலாம் சீரியல் பார்க்கலாம் அது போக வந்து கேம்ஸ் விளாடலாம் இந்த மாதிரி வந்து நிறையா விஷயங்கள் வந்து நம்மளால் அதை பார்க்க முடியுது பிளஸ் வந்துட்டு கிட்ஸ்சுக்கான எஜுகேஷன்ஸ் வந்து நம்ம இதில் வந்து ஒவ்வொரு விஷயங்களும் தேடி தேடி அந்த குழந்தைகளுக்கு வந்து நல்ல கற்றுக் கொடுக்க முடியுது முன்னெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் புக்ஸை தேடி பார்த்து தான் குழந்தைகளுக்கு வந்து நம்ம கற்றுக் கொடுப்போம் ஆனால் இப்போ வந்துட்டு நமக்கு அவ்வளோ ஈஸியாக நம்ம கையிலேயே இந்த மொபைல் ஃபோன் மூலயமாவே வச்சு நம்ம ஈஸியாக கற்றுக் கொடுத்துக்க முடியுது குழந்தைகளுக்கு புரிகிற மாதிரியான லாங்குவேஜ்லேயே வந்துட்டு உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வந்து அது அவைலபிள் இருக்குது ஆனால் நம்ம அந்த ஃபோனில் வந்து நம்ம அவ்வளோவா நம்ம அந்த மாதிரி பண்ணவும் முடியாது குழந்தைங்களுக்கு வந்து பிடிச்ச மாதிரி அந்த கார்ட்டூன்ஸில் வந்து அவங்களே மேக் பண்ணி அழகாக வீடியோஸ் பண்ணி அந்த மாதிரி நம்ம கொடுக்குறதுனால குழந்தைங்களோட மைண்ட்லேயும் வந்து ஈஸியாக வந்து அந்த எஜுகேஷன் வந்து அது பதிஞ்சுடும் அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு நிறைய ஹெல்த் பற்றியான படிக்கிறதாக இருக்கட்டும் ரீடிங்காக இருக்கட்டும் எல்லாமே வந்து நம்மளால் இந்த மொபைல் போனில் வந்து நம்மளால் பார்க்க முடியும் அது போக வந்து எங்கேயாவது நம்ம போகணும் அப்படின்னா அந்த இடத்த நமக்கு தெரியலை அப்படின்னா இதில் வந்து நம்ம அந்த கூகுளோட லைவ் லொக்கேஷன் அந்த மாதிரியெல்லாம் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம அந்த இடத்த போய் நம்ம ஈஸியாக ஆனால் இதுக்கு முன்னாடியெலாம் நம்ம என்ன பண்ண முடியும் நம்ம ஒவ்வொருத்தவங்க கிட்டேயா விசாரிச்சு அந்த ஃபோனை வச்சுருந்தோம் அப்படித்தான் நம்ம பண்ண முடியும் ஆனால் இந்த ஃபோன் இருக்கிறதுனால வந்துட்டு நம்ம வந்து ஈஸியாக அந்த இடத்த நோக்கி நம்மளால் வந்து யார் கிட்டேயும் கேட்காம நம்மளால் ஈஸியாக அந்த இடத்த நோக்கி நம்ம போக முடியும் ஸோ இந்த ஃபோன் வந்து எனக்கு ரொம்ப உதவியாயிருக்கு நான் வந்து ரெட்மி நோட் தான் நான் வாங்கியிருக்கேன் இந்த ஃபோன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு எனக்கு யூஸ் பண்ணுறதுக்கா இருக்கட்டும் கேமரா குவாலிட்டி சொல்லவே வேண்டாம் அவ்வளோ சூப்பராயிருக்கு எனக்கு ஃபோட்டோ எடுக்கிறதுலா ரொம்ப பிடிக்கும் ஸோ அதுக்காகவே நான் வந்து இந்த ஃபோன் நான் வந்து பர்சேஸ் பண்ணினேன் அது போக வந்துட்டு நான் வந்து ட்ராயிங் நல்லா பண்ணுவேன் அதை டிராயிங் வரைஞ்சி நான் என்ன அது வந்து யூடியூப் சேனல் ஒன்று நான் கிரியேட் பண்ணியிருக்கேன் அதில் வந்து நான் இந்த வீடியோஸ்சை வந்து நான் அதில் தான் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ இது மூலயமா வந்துட்டு நம்ம ஆண்ட்ராய்ட் மொபைல் யூஸ் பண்ண மாதிரி ஆகிடுச்சி நம்ம யூடியூப்பில் போட்டு நம்ம ஏதாவது ஏர்ன் பண்ண மாதிரியும் ஆகிடுச்சி இல்லையா ஸோ நிறைய விஷயங்கள் வந்து இந்த ஃபோனினால வந்து நமக்கு வந்து பெனிஃபிட் கிடக்கிது அது போக வந்துட்டு நிறைய என்டர்டெய்ன்மெண்ட் இருக்குது கேம் இருக்குது ஏதாவது ரொம்ப டைம் பாஸ் ஆகலை அப்படின்னா நம்ம வந்து கேம் வச்சு பார்க்கலாம் முன்னெலாம் எல்லாேருமே டிவி போட்டு பார்ப்பாங்க பட் நம்ம இப்போ வந்து கையிலேயே வந்து மொபைல் வச்சு டிவி பார்க்குறதா இருக்கட்டும் செம என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் நமக்கு அது போக வந்துட்டு ஏதாவது ஒரு எமர்ஜென்சி கால் வந்து நம்ம பேசணும் அப்படின்னாலோ இல்லை வீடியோ கால் பார்க்குறது அந்த ஆப்ஷன்ல்லாம் வந்துட்டு நம்மளோட அந்த பட்டன் செல்லில் வந்து இருக்காது பட் ஆனால் நம்ம வந்து ஆண்ட்ராய்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறதுனால வந்துட்டு வீடியோ கால் மூலயமாவும் ஒருத்தவங்களை பார்க்கணும்னா இம்மீடியட்டாக நம்மளால் அவங்களை வந்து ரீச் பண்ண முடியும் இப்போ நம்ம வந்து லெட்டர் போட்டுகிட்டு அந்த மாதிரி எல்லாம் வந்து சிச்சுவேஷன்ல்லாம் இப்போ கிடயாது ஒருத்தவங்களை பார்க்கணும்னு நினச்சோம்னா இம்மீடியட்டாக வீடியோ கால் போட்டு அவங்கள வந்து டைரெக்டாக இப்போது உடனேக்கொடனே வந்து பார்க்க முடியும் பார்க்க முடியுது அப்படிங்கயில வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பெனிஃபிட் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் மட்டும் தான் இருக்கும் அந்த ஆண்ட்ராய்ட் மொபைல் யூஸ் பண்றதுனால மட்டும் தான் நமக்கு வந்து அந்த பெனிஃபிட் நம்மளால அடைய முடியும் அது போக வந்துட்டு கிட்ஸ்சுக்கு வந்துட்டு நம்ம ஈஸியாக வந்துட்டு நம்ம அவங்களோட வழியிலேயே போய் பிளே மட்டும் அப்புறம் எஜுகேஷனும் வந்து அவங்க வழியிலேயே நம்ம கற்றுக் கொடுக்குறதுக்கும் இது ரொம்ப உதவியாயிருக்கு ஸோ இந்த ஃபோன் வந்து வாங்கினதுலயே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் வீடியோ எடுத்து நான் அதில் அப்லோட் பண்ணிகிட்டு பண்ணயில் வந்துட்டு எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த விஷயங்கள் அந்த ஃபோனும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தேங்க்யூ